ஆமாங்க நீங்கள் யாருங்க சரி என்ன என்ன விஷயம்

குடும்பத்தோடு என்ன வேலைக்காக போகிறீங்க

சரி ஆ ரைட்டு ஓகே ம் சரி ரைட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குது ம் மாரியம்மன் கோயில்கிட்ட கெழக்கையா வடக்கேயா மேற்கேயா தெற்கேயா கெழக்க ம் சரி உங்கள் வீட்டை சுற்றி எத்தனை வீடு இருக்குது ரெண்டு வீடு இருக்கா உங்கள் டோர் நம்பரு ஆறு பை எழுவத்தொன்னு சரி ரைட்டு சரி நான் போலீஸ் எப்பவுமே ர எங்கே போலீஸெல்லாம் ரவுன்ஸ்சில்தான் இருப்பாங்க ஆ நான் டெய்லியும் ஒரு தடவ வந்து கண்காணிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் அதை பற்றி க ம் ஓகே ஓகே